யோகாவில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஆசனம்னால் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து வந்து இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் யோகாவில் எப்பயுமே ஒரு இடத்துல ஒரு அமைதியான இடத்துல மன நிம்மதிக்காக உட்கார்றது தான் யோகா யோகா யோகாவில் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறது சின்முத்ரா கையில் சின்முத்ரா வச்சு உட்காந்துருக்கறது யோகா மன நிம்மதிக்காக டென்சனை குறைக்க ப்ரெஸ்சரை குறைக்கறதுக்காக இந்த யோகாசனம் பயன்படுது ஒருத்தர் அதிகமாக கோவப்படுறாங்க அவங்க யோகா கற்றுக்குறது ரொம்பவே நல்லது யோகா வந்து எல்லா வயதினர்களும் கற்றுக்க வேண்டிய ஒன்று எல்லா வயதுக்காரங்களும் கற்றுக்கலாம் கற்றுக்கறதுல ஒரு தப்பும் இல்லை யோகா க்ளாஸ் இந்த மாதிரி இந்த க்ளாஸ்களெல்லாம் அட்டன் பண்ணும் போது எப்பயுமே உடம்புக்கு ஒரு நல்லதாக இருக்கும் அவங்க சொல்கிறத தினமும் பண்ணிகிட்டு வந்தாவே நம்ம உடம்புகள் வலி குறைஞ்சிரும் ஒரு சர்வையில் எல்லா ஒலிம்பிக்ஸ்காரர்களும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போனாங்க ஆனால் ஒரே ஒரு ஒலிம்பிக்ச் அவங்க மட்டும்தான் ஒருத்தர் கூட காலை ஹாஸ்பிட்டல் பக்கம் தலையே வைக்கல அவங்க தான் அவங்க தான் யோகா பண்ணுறவங்க அவங்க யோகா பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் போய்விட்டு தலையை மூஞ்சியை தண்ணியில் கழுவிக்குவாங்க எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்துக்கு யோகா கற்றுக்கறது ரொம்பவே நல்லது ரொம்பவே பிடிச்சதுதான் யோகா எனக்கு எனக்கு யோகானால் ரொம்பவே பிடிக்குங்க எப்பயுமே ஒரு யோகா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் யோகாசனமெலாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அதை நம்ம போட்டுக்கு போடும் போது நம்ம உடம்பு வலி குறையும் முதுகு வலி குறையும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது யோகா ஒரு இடத்துல போய் நம்ம உட்காந்து ஒரு ஹாஃப் ஆன் அவர் உட்காந்து நம்ம யோகா பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்போ தான் நம்ம உடம்பு கை கால் வலி ப்ரெஸ்சர் இதெல்லாம் குறையும் நன்றி